இப்போ உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலெலாம் சரியாக ட்ரீட்மென்டே பார்க்க மாட்டேங்கிறாங்க மருத்துவர்கள்லாம் யாரும் சரியாக வந்து ஒரு ஜுரோம் ஒரு சளி இருமல் அந்த மாரிலாம் போனால் சரியாக ட்ரீட்மென்டே பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் அங்கே உள்ள நர்ஸுங்களலாம் சு விட்டு மாத்தரை கொடுக்க சொல்லிடறாங்க அதனால் நாங்கள் கோ ப்ரேவேட் ஆஸ்பத்திரிக்கு போக காசு கொடுத்து போனால் கொடுத்தாதான் நல்லா டிரீட்மென்ட் பாக்கறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் சரியாக இல்லை அதனால் நாங்கள் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துகிட்ருக்கோம் இப்போ உள்ள விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் ஒரு நாய் கடிக்கு ஊசி போட கவர்மெண்டுக்கு போனால் அவங்க வெளியில் வாங்கிட்டு வந்து போட்டுக்குங்க வெளியில் ஊசி வாங்கிட்டு வந்து போட்டுக்குங்க அப்டின்னு சொல்லிடறாங்க நாங்க வெளியில் போய் வாங்கினாலும் அது வந்து ஒரு அஞ்சு ரூபா ஊசியை பதினஞ்சுருவானு சொல்லி கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலெலாம் இந்த மாரி இருந்தால் என்ன பண்ணுறது கொரோனா டைத்துல இந்த மாரி வெளியில் வர்றதுக்கே நாங்களெலாம் பயப்பட்டோம் ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி கொர்னா டைத்துலலாம் வெளியிலியே வர்லை ஜுரோம் சளி இருமல் அதெல்லாம் வந்திருந்தால் நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கெலாம் போகிறதுக்கு பயப்பட்டோம் வீட்லையே ஒரு ட்ரீட்மென்ட் மாரி பண்ணி நாங்கள் வீட்லையே கை வைத்தியம் பண்ணிக்கிட்டோம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலெலாம் சில பகுதிகளெலாம் டாக்டரே யாரும் இல்லை அப்படியே இருந்தாலும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்கிறாங்க ட்ரீட்மென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வேற ந பகுதிகளெலாம் மருத்துவமனைகளெலாம் கவர்மெண்ட் மருத்துவமனைகளெலாம் இன்னும் நல்ல டாக்டரு ரொம்ப நேரம் இருக்கிற மாரி பகுதிகளெலாம் வரணும் அப்டின்னு நான் சொல்லிக்கிறேன்